எனக்கு பிடித்தது பலமொ பல பழமொழிகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா முதலில் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இதில் நம்ம சின்ன வயசில் நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதுதான் வந்து நம்ம இறக்குற வரைக்கும் கூடவே வரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மதுப்பழக்கம் வச்சுக்கிறோன்னா அது வந்து கடைசி வரைக்குமே நம்ம கூட தான் இருக்கும் ஒரு சில பேர் வந்து அத கட்டுப்படுத்தி இது பண்ணுவாங்க ஒரு சில பேரால் கட்டுப்படுத்த முடியாது ஸோ இது வந் இந்த பழக்கத்தை நம்மளால விடவே முடியாது ஸோ இந்த பழமொழி அதுக்கேற்ற மாரி இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோவ கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் நான் எங்கள் அம்மாக்கிட்ட அதிகமாக கோவப்பட்டுட்டே இருப்பேன் ஆனால் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் நானும் எங்கள் அம்மாவும் சகஜமாக பேசி பழகிக்குவோம் அதனால் இது இந்த பழமொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூணாது பார்த்தீங்கன்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இதில் முக்கியமாக ஒரு ஆண் முன்னேறதுக்கும் சரி ஒரு ஆண் அழிவதற்கும் சரி ஒரு பெண் முக்கியக் காரணமாக கூட இருக்கலாம் பிக்காஸ் இப்போ ஒரு ஆண் தா தாழ்ந்து போகும் போது ஒரு பெண் வந்து ஊக்குவித்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வாழ்க்கையை நல்ல உயர்த்துகிறதுக்கு உதவி செய்கிறாங்க அண்டு இன்னொரு ஆவதும் பெண்ணாலே மீன்ஸ் இப்போ ஒரு பையன் லவ் பண்ணும் போதும் சரி அந்த பையன் வந்து ஒரு ஸ் ஒரு டைமில் வந்து ரொம்ப டீமோட்டிவேட் ஆகி அந்த பொண்ணுக்கூட இருந்து பிரிஞ்சு போகிறப்ப அந்த பையன் வந்து தான் தேவையில்லாத தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இது எக்ஸாம்பிளாக இருக்கும் அண்டு ஒற்றுமையே வலிமை ஒற்றுமையே வலிமை மீன்ஸ் இப்போ எல்லா விஷியத்தையும் வந்து தனிமை தனியாக நம்மளால செய்ய முடியாது இதுவே ஒன்று ஒருசில விஷயங்கள் வந்து நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ அவங்க கூடலாம் சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக எல்லா வேலையும் செஞ்சால் நம்மளால எதையும் சாதிக்க முடியும் லாஸ்ட் ஒன் நேர நேரம் பொன் போன்றது நேரம் பொன் போன்றது மீன்ஸு இப்போ நம்ம ஒரு செயலை செய்யணுன்னு இப்போ நினைக்குறோன்னா அதை அதே டைமில் கரெட்டாக நம்ம செஞ்சு முடிச்சுர்ணும் இதுவே அந்த டைம்மை மீறி நம்ம செஞ்சோன்னா நம்ம வந்து போன டைம்மை நம்ம வர வைக்க முடியாது ஸோ இது அதுக்கு பொருந்தும்